வணக்கம் ஆ வல் வணக்கம் பள்ளி முதல்வர் ஐயா அவர்களே நான் வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ரமணன் உடைய அம்மா வந்திருக்கேன் நீங்கள் என்னை இன்னைக்கு பள்ளிக்கு வர சொன்னதற்கான காரணம் என்னவென்று நான் தெரிந்துக்கொள்ளலாமா

சரி ஐயா நாங்கள் தொலைபேசி எண் வந்து சிறிது நாட்களுக்கு முன் மாற்றி விட்டோம் அதை உ அவனையிடம் சொல்லி உங்களுக்கு தெரிவிக்க சொல்லி இருந்தோம் அவன் தெரிவிக்காது இருந்திருக்கிறான் அதற்கு எங்களை மன்னிக்கவும் ஐயா அவனுக்கு ஆ அவனுக்கு நாங்கள் பள்ளியில் சொல்லி தருவது மட்டுமில்லாமல் தனியாக வீட்டிலும் ஒரு சிறப்பு வகுப்புக்கும் அவனை அனுப்புகிறோம் அவன் வந்து கணித பாடத்தில் ப கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சிரமப்படுகின்றான் அவர்களுடைய கணித ஆசிரியையிடம் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் நன்றாக சொல்லி தர சொல்லவும் அதுவும் இல்லாமல் அவனுக்கு விளையாட்டுன்னால் ரொம்ப ஆர்வம் இருக்குது அவனை வந்து ஏதாவது உங்கள் பள்ளியில் இருக்க விளையாட்டில் சேர்த்து விட்டிங்கன்னால் அவன் நல்லபடி நல்லா விளையாடுவான் நிறைய ஓட்டப்பந்தயத்திலல்லாம் அவன் நிறைய வின் பண்ணுவான் அவன் நல்லா ஓடக்கூடிய பையன் அவன் வந்து நீங்கள் ஓட்டப்பந்தயம் இல்லை இந்த ஈட்டி எறிதல் கபடி க்ரிக்கெட் இந்தமாதிரி போட்டி எதாவது உங்கள் ஸ்கூல்ல வைக்கிறிங்களா இல்லை அதுக்கான பயிற்சிகள் எதாவது கொடுக்குறாங்களா அவங்க உடற்பயிற்சி ஆ அவனை வந்து நான் ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னால் அவன் நல்லா ஓடக்கூடிய பையன் அவன் நிறைய ஓட்டப்பந்தயங்கள்ல சேர்ந்தான்னா வின் பண்ணுவான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் உங்கள் பள்ளிக்கும் ஒரு நல்ல பேர் வரும் அவனை நாங்கள் வந்து படிக்க வைக்க தினமும் காலையில எழுப்பி அவனையும் நான் பக்கத்தில் உட்காந்து இருந்து நாங்களும் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் வந்து பள்ளிலேயும் நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவனோடய கல்வி விளையாட்டு ரெண்டுமே மேம்படணுன்னுதான் இந்த ஸ்கூல்ல நாங்கள் சேர்த்துருக்கோம் எனவே நீங்கள் வந்து அவனுக்கு கொஞ்சம் சிறப்பு கவனம் கொடுத்து சொல்லி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஆமாம் ம் ஆ அவனுக்கு விளையாட்டு துறையிலியும் கொஞ்சம் பயிற்சி கொடுத்திங்கன்னா அவன் நல்லா வருவான் இதுக்கப்புறம் அவன் நல்ல முறையில் படிக்கிறதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அவன் இதுக்கப்புறம் எல்லாத்திலியும் நல்ல முறையில் வருவான்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவனை காலையில எழுப்பி தினமும் படிக்க வைக்கிறேன் அவனோடய ஒழுக்கத்தையும் எல்லாத்தையும் நான் நல்ல முறையில் கத்துக்கொடுக்குறேன் நன்றி